ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார் பைக் பார்க்க வந்திருக்கீங்களே சார் இது வந்து எது மாதிரி சார் ஸ்கூட்டி இருக்குது இது ஒ உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதா ஒரு ப்ராண்ட் எதிர்பார்க்கறிங்களா குறிப்பிட்ட மாடலு இது மைலேஜு வந்து நல்லா தர மைலேஜு ந ஓகே சார் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடல் காம்

ஓகே சார் ஓகே சார் ஏதாச்சி ப்ராண்டு அதுதான் கு குறிப்பிட்ட குறிப்பிட்டிய ஓ ஓ ஓண்டா ஜூ ஜூபிடர் இந்த மாதிரி ஏதாச்சி குறிப்பிட்ட ஏதோ ஒரு மாடல் நீங்கள் ஆக்டிவா ஏதா சூஸ் பண்ணியிருக்கீங்களா சார் சரி ஓகே சார் ஓகே சார் ஓ நல்ல நம்மகிட்ட நா இருக்குது சார் ஜூபிடர் ஜூபிடர் கேட்டீங்கள்லை அது இருக்குது நல்ல மைலேஜ் தரும் நல்ல நல்ல வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு வருஷம் இங்கே அதில் இன்ஷுரன்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய பைக் என்ன சார் டியூ டியூவில் எ எடுக்கிறீங்கனாலும் ஆப்ஷன் இருக்குது சார் டியூவில் எடுக்கிறதானாலும் ஃபினான்ஸ் டியூலையும் வாங்கிக்கிலாம் சார் டியூவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஃபி நிறைய ஃபினான்ஸ் இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி இஎம்ஐ எடுத்துருக்கிந்திங்கனா ஜிரோ காஸ்ட் இஎம்ஐயில் கூட நம்ப ஒ வண்டி எடுத்துக்கலாம் இப்போ வண்டிக்கு உங்களுக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் ஆர்டிஓ ஆஃபீஸில் நம்ப இப்போ வா இப்போ ஃப ஃபி குறிப்பிட்டு பண்ணுறது தான் சார் எல்லார்த்துக்கும் பண்றதில்ல ஒரு சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்க சார் ஆ நல்ல மைலேஜ் வரும் சார் ஆ ஓகே சார் நாலஞ்சு வருஷம் தான் சார் ஓட்டுற மாதிரியே நம் பண்ணி தரோம் சார் சார் நீங்கள் இய நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததோட நல்லாவே பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு ஆ நீங்கள் ஆ நீங்கள் ஃபினான்ஸில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனா ஆதார் கார்டு பான் கார்டு பேங்க் புக்கு பேங்க் புக்கு கேஸ் பில்லு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஃபினான்ஸில் எடுக்கிற மாதிரி இருந்தாக்குல் என்ன சார் ஆ பேங்க் ஜெக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க பண்ணிக்கலாம் சார்

ஆ ஓகே சார்